விவசாயப் பொருட்கள எங்கள் உள்ளூருக்குள்ளே கொண்டு போறதில் நான் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நான் கேள்விப்பட்டதில்ல இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள்தான் இருக்குது அந்த நாங்கள் அறுவடை செஞ்சு எட்டு போகிற அந்த பை இதை வெளியில் கொண்டு போகும்போது அந்த வண்டிக்கான அந்த செலவு மட்டுந்தான் கொஞ்சம் கூடப்போகுது அதுவும் இல்லை அந்த சந்தையில் கொண்டு போய் வச்சு விற்கிறதிக்கும்போது அவங்க கொஞ்சம் கம்மியான ரேட்டில் போடுறாங்க அதனால் கொஞ்சம் நிறைய நஷ்டம் இதாகுது சில சீசனில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ரேட்டு கூட போகும் அந்த சீசனில் பார்க்கும்போது எங்களுக்குக் கொஞ்சம் நல்லா துட்டு வரும் அதே அடுத்த சீசனில் பார்த்திங்கன்னா தக்காளி ரேட் கம்மியாகவும் எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாவும் இந்த மாதிரிதான் போய்கிட்டிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் நான் கரெக்டாக போகிற மாதிரி இருந்துச்சினால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்தமாதிரி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்க போ இப்போது நம்ம ஒரு பயிரை விளைவிக்கணும்னால் பயிருக்கு போடுற இந்த துட்டு நம்மளுக்கு வெளியிலே கிடைக்க மாட்டேங்கிறது கம்மியாகதான் அந்த இதாவு இப்போது பயிருக்கு என்ன போடுதமோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடச்சாதான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இது நல்லாயிருக்கும் அது கிடைக்காம வெளியில் கொண்டு நம்ம கொடுக்கும்பொழுது அவங்க கொஞ்சம் கம்மியாக இது பண்ணி போடுறாங்க அதால் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது நஷ்டமாவுது அவங்களும் கொஞ்சம் கூட ஏற்றிப் போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்காக அதுக்காண்டி தான் மிச்சபடி பயிர்கள் பண்றதில் இதுலலாம் கொஞ்சம் நஷ்டம் இல்லை அதில் நல்ல மலைகள்லாம் பெஞ்சி நல்லா இதாகதான் இருக்குது உள்ளூர் சந்தைக்குக் கொண்டு போறதில் ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கூட கிடையாது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம் அந்த சந்தைக்கு போடுறத அந்த செலவு மட்டும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் அந்த இதாகருக்கும்